இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இப்போதிக்கி வந்து அவங்களோடைய கலாச்சாரத்தை வந்து இன்னமுமே வந்து பின்பற்றிகிட்டுதான் வராங்க எப்படினா அந்த காலத்தில் வந்து பொங்கல் திரு பொங்கல் திருநாள்ன்னு சொல்லி வந்துச்சு இல்லைங்ளா அது இன்னமுமே வந்து கொண்டாடிகிட்டுதான் வராங்க இன்னுமே பாரம்பரியமாக வந்து கொண்டாடிகிட்டே வராங்க எப்படினா மொதல்நாள் வந்து சூரிய பொங்கலுங்களா சூரியனை போற்றும் வகையில் வந்து சூரியனுக்கு வந்து பொங்கல் வச்சு அதை வந்து நம்ம சூரியனை வந்து வழிபடுறோம் ரெண்டாவது நாள் வந்து மாட்டு பொங்கல் மாடு மாடுகளுக்கு வந்து பொங்கல் வச்சு மாடை வந்து வழிபடுறோம் மாடுக்கு நன்றி சொல்லும் வகையில் மூன்றாவது நாள் வந்து மக்கள் வந்து உழ இது உழவருக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னால் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து உணவு கொடுக்குறதே வந்து அந்த உழவர்கள்தான் அவர்கள போற்றும் வகையில் வந்து அந்த உழவர் திருநாள்னு சொல்லி வருது நான்காவது நாள் வந்து காணும் பொங்கல் நம்ம வந்து புத்தா புத்தாடைகள் எல்லாத்தையும் அணிஞ்சு நம்மளை பொங்கல் திருநாளை வந்து முடிக்கும் வகையில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி நம்ம இந்த பொங்கல் திருநாளை வந்து முடிக்கிறோம் ஏன் அப்படிங்கம்போது இது வந்து அந்த காலத்துலேருந்தே பாரம்பரியமாக வந்து கடந்து சென்றுக்கிட்டே வந்துகிட்ருக்குது இது நம்ம வந்து நம்மளுடைய அதாவது எல்லாதையுமே வந்து நன்றி சொல்லும் வகையில்தான் வந்து இந்த தை திருநாள் வந்து அமையும் இதுதான் வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து இந்த திருநாளை வந்து கொண்டாடுறோம்